ஏ ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்து ஒன்று ஒம்பது பன்னெண்டு இரண்டாயிரத்து மூணு பதினைஞ்சி பன்னெண்டு இரண்டாயிரத்து ஏழு பா பா ப பத்தொம்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்து ஏழு